சார் நாங்கள் ஒரு ஸ்கூல்லருந்து பேசுகிறோம் துணி கொடுத்தோம்ல ஒரு இரநூறு இரநூறு துணியாட்டோம் தெச்சுட்டிங்களா டக்குனு தைங்க பிள்ளைங்க வேறே கலர் டிரெஸில் வருது இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் விசிட் வேறே வராங்களாம் இன்னும் நூற்றி இருபதுக்கப்பறம் இதுக்கப்புறம் எத்தினி தெச்சுருக்கீங்க இன்னும் அந்த எண்பதுல இன்னும் எத்தினி தெச்சுக்கிறிங்க என்னங்க இப்படி சொல்கிறிங்க உங்களை நம்பி கொடுத்தா இன்னும் ஒரு ரெண்டு நாளுகுள்ள எங்களுக்கு வேணுங்க மூன்று நாள்குள்ளேவா எங்களுக்கு என்ன பண்ணீங்க ஏது பண்ணுவீங்க தெரில அடுத்த வாரத்துக்குள்ளே கொடுத்துடுங்க தெச்சிட்டிருக்கறதா அது நாங்கள் கொடுக்கறம்போது எல்லாருக்கும் ஒட்டுக்காவேதான் கொடுக்கோணும் இவங்குளுக்கு கொடுத்துட்டு அவங்குளுக்கு கொடுக்கலானா அவங்க அப்புறம் எதா நினச்சுக்குவாங்க அப்புறம் சண்டை போடுவாங்க பைசல் பண்ண முடியாது பேலன்சா நீங்கள் ஃபுல்லாக தச்சு முடித்த பின்னாடி தான் தர முடியும் ஒரு பீசுக்கு ஆறுநூறா இன்னொரு நூறுரூபா கொறச்சு போடுங்க மொத்த துணிக்கு எவ்வளோ ஆச்சு

நீங்கள் அடுத்த வாரம் துணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கோங்க

அதுதான்பா நீங்கள் தச்சு வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வாய்ங்கிறோம் ஆமாம் போடணும்பா பின்னாடியும் போடணும் நீங்கள் பேரு வந்து பிரின்ஸ்பால் பிரின்ஸ்பால் கிட்ட கேட்டு சொல்கிறோம் சரிங்க சரி நான் கேட்டு அடுத்த வாரம் சொல்கிறேன் நீங்கள் துணி தெச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள்